மேடம் அந்த இன்னைக்கி மினிமம் ஒரு முப்பது மீட்ருன்னாலும் நீங்கள் முடிக்கணும் மேடம் ஏன்னா

இன்னைக்கி எப்படியோ கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணி நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் என் சைடுலேருந்து வேணுனா நான் ஆள் கொண்டு வந்துட்றேன் இறக்குறேன் ஏன்னா இது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டு பத்து மாதம் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா ம் நீங்கள் பார்த்து எங்களுக்கு இந்த கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல இருந்து நீங்கள் பண்ணி கொடுத்துட்டு தான் போகணும் மேடம் சரிங்களா கண்டிப்பாக நாங்கள் சேத்து கொடுப்போம் சரிங்களா ம் அது பாட்டுக்கு எந்த யோசனையும் பண்ணிக்க வேண்டாம் நைட்டு வந்து சாப்பாட்டுலேருந்து எல்லாம் நாங்கள் அரேஞ்சு பண்ணி கொடுத்தட்றோம் நீங்கள் முடிச்சாகணும்ங்க சரிங்களா நீங்கள் ஆளுகளை வந்து கொஞ்சம் ஏற்றி போடுங்கள் இல்லை அப்படி பத்தலேன்னா சொல்லுங்கள் என் சைடில் நான் சப்போர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு

வேறு என்ன வேணும்ங்க வேறு உங்களுக்கு சைடில் எங்கள் சைடில் சப்போர்ட் ஏதாவது தேவைப்படுதுங்களா உங்களுக்கு சரிங்க நாங்கள் ஆள் தேவைன்னா சொல்லுங்கள் நாங்கள் அனுப்ச்சுவிட்றோம் சரிங்களா எப்படியும் இன்னைக்கி முப்பது மீட்ரு முடிச்சுதான் ஆகணும் நீங்கள் சரிங்களா ஆ ஓகே ஓகே ஓகேங்க சரிங்க